அரசு போக்குவரத்து சொல்ல போகணும்னா நாட் பேட் தான் ஃபஸ்ட்டு இருந்த அளவுக்கு ரொம்ப மோசமாயெலாம் இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போவும் என்னென்னா மழை காலத்தில் ரெயினி சீசன்ஸில் எல்லாம் பஸ்சில் ட்ராவல் பண்ணுறது கஷ்டமா தான் இருக்குது விண்டோ சைட்யெலலாம் அந்த விண்டோ அது க்ளோஸ் பண்ணுற கண்ணாடி எல்லாம் நிறைய ப்ளேஸ் நிறைய பஸ்சஸில் இருக்கிறதில்ல அதனால் மழை எல்லாம் உள்ளே வரும் உள்ளே பயணிக்கிற ட்ரா பேசெஞ்ஜர்ஸ்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்புறம் இப்போ ஸ்டாலின் சார் வந்ததுனால் நிறைய இம்ப்ரூவ்மென்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு நியூ பஸ்ஸெயெல்லாம் அரேஞ் பண்ணியிருக்காங்க பஸ் ஃபெசிலிட்டிஸ்யெலாம் இருக்குது நம்ம தமிழ் நாட்டை எடுத்துகிட்டோம்னால் அங்கே நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இருக்குது இந்தியாவில் சொல்ல போகணுன்னா மற்ற ஸ்டேட்ஸ்லே எப்படினு எனக்கு தெரியாது பட் தமிழ் நாட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸ்ஸும் இருக்குது நான் இருக்குதுன்தான் நான் நினக்கிறேன் இப்போது அது மட்டும் இல்லாமல் விமன்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீ பஸ் ஃபேர்ன்னு சொல்லி அது புது ஸ்கீம் ஓபன் பண்ணியிருக்காங்க அந்த நியூ ஸ்கீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெயிலி ஒர்க் போகிற விமனாக இருந்தாலும் சரி ஸ்கூல் போகிற ஸ்கூல் பசங்ககளாக இருந்தாலும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது அவங்களுக்கு இப்போ நினச்சாலும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது போகிறப்போ போகலாம் வரப்போ வரலாம் அப்புறம் அவங்க நினைக்கற இடத்துல ஸ்டாப்பிங்க்ஸும் இருக்குது இப்போது நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு ஸ்டாலின் சார்க்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்புறம் ஆலோவர் இந்தியாலேயும் இந்த ஸ்கீம் கொண்டு வந்து எல்லாேருக்கும் ஹெல்ப்ஃபுல் கொண்டு வந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெவலப் பண்ணணும் இன்னும் தமிழ் நாடு மாதிரி இந்தியா ஹோல் இந்தியாவும் டெவெலப் ஆனால் நல்ல விஷயம்தான் சொல்ல போகணுனா அரசு போக்குவரத்து தரம் நல்லா இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் அது லைக் விண்டோஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் பஸ் அரேஞ் பண்ணிணா நல்லாயிருக்கும்